ஹலோ ஸ்விகி கஸ்டமர் கேர்ஸா நான் ரமேஷ் சார் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆட்ரு இது ஃபுட்டு ஆட்ரு போட்டுருந்தேன் சார் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு தோசை ரெண்டு செட்டு பூரி மூணு வடை ரெண்டு பொங்கல் இப்போ ஆட்ரு போட்டுருந்தேன் சார் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வடை வந்து மூணு வடையுமே எனக்கு மிஸ் ஆயிருக்கு சார் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க பட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு வடை மிஸ் ஆயிருக்கு அதேமாதிரி இந்த ரெண்டு செட்டு பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி கெழங்கு வைக்காமல் விட்டுருக்குறாங்க அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறது சார் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இப்போ இது வா எப்படியா இருந்தாலும் இதுக்குள்ள அமௌண்டு எல்லாமே நான் பே பண்ணிட்டேன் சார் டோட்டல் அமௌண்ட்டும் நான் பே பண்ணிட்டேன் இது வடைக்கும் சேர்த்து தான் நான் பே பண்ணியிருக்குறேன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வடை மிஸ் ஆகிருக்கு நீங்கள் இப்போ வந்து டேரெக்ட்டாக ஹோட்டலுக்கு காண்டக்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இந்த மிஸ்ஸான ஐட்டம்ஸ்லாம் திருப்பி அனுப்பிவிட்டுடுங்க சார் ஏன்னால் டோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வடைக்கும் சேர்த்து பணம் கட்டிருக்கிறப்போ அது மிஸ் ஆணுச்சுன்னா இப்போ எனக்கு அது லாஸ் தானே சார் அதனால் டோட்டலாக இப்போ எனக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு சார் மூணு தோசை ரெண்டு செட்டு பூரி ரெண்டு பொங்கல் வந்துருச்சு சார் மூணு வடை மட்டும் மிஸ்ஸிங்கு அந்த மூணு வடையும் அனுப்புச்சுவுட்ருங்க ப்ளஸ் வந்து ரெண்டு செட்டு பூரிக்கு வந்து அது பூரி கெழங்கு மசால் இருக்கும் சார் அதுவும் மிஸ்ஸாயிருக்கு அதுவும் எனக்கு அனுப்புச்சுவுட்ருங்க சார் அதுமாதிரி இந்த கா தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இது வந்து தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மட்டுந்தான் சார் வச்சுருக்காங்க கார சட்னி வைக்கல சாம்பாரு கூட ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சேர்த்து அனுப்புச்சுவுட்ருங்க சார் ஆமாம் சார் இது எல்லாமே இப்போ கொஞ்சம் பார்த்து அனுப்புச்சுவுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சார் ஓகே சார் தேங்க் யூ